அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு